இப்போ நான் எங்கே கற்றுக்கிட்டதுனா நீச்சல் வந்து தம்பிக்கிட்டே கற்றுக்கிட்டேன் தம்பிக்கிட்டேருந்து பர்ஸ்ட்டு தண்ணியை பார்த்தே எனக்கு பயமாக இருக்கும் ஒரு கிணத்துல போய் கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு குளத்துல அப்புறம் ஆற்றுல அங்கெல்லாம் போய் கற்றுக்கிட்டோம் நிறையா பேர் பசங்களோடு ஜாலியாக போவோம் குளிக்கிறதுக்கு ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூலை கட் அடிச்சுட்டு ஒரு இடத்துல குளம் இருக்கும் குளத்துல போய்விட்டு நீச்சல் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஒரு பத்து இருபது பேர் போய்விட்டு ஜாலியாக குளிச்சுட்டு அப்புறம் பக்கத்தில் இன்னொரு கிணறு இருக்கும் அங்கே போய் நீச்சல் அடிப்போம் நீச்சல் அடிக்கும் போது கேமெல்லாம் வெச்சு நீச்சல் அடிச்சுட்ருப்போம் எப்படின்னா ஒரு கல் தூக்கி போட்டு உள்ளார இருந்து போய்விட்டு அந்தக் கல்லை போய் மறுபடியும் எடுத்துகிட்டு வரணும் அது ஒரு கேமு அப்புறம் சூப்பராக இருக்கும் நீச்சல் அடிக்கிறது அப்புறம் ஆற்றுலையும் அதே மாதிரி தான் ஆற்றுல போய் நீச்சல் அடிக்கும் பொழுது நிறைய பேர் சேர்ந்து நீச்சலெல்லாம் அடிப்போம் மீன் பிடிப்போம் மீன் பிடிச்சிட்டு அப்புறம் அங்கேயும் விளாடுவோம் கேமெல்லாம் விளாண்ட்டு ஜாலியாக நீச்சல் அடிப்போம் அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குது அங்கே கிணத்துல எல்லாேருமே குதிப்போம் நான் தம்பி எல்லாமே நீச்சல் அடிப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு குளத்துல போய்விட்டு நீச்சல் அடிப்போம் குளத்துலன்னா ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்கும் அந்த ஏரியில் வந்து நிறையா பேர் குளிப்போம் நிறையா பேர் குளிக்கும் போது பர்ஸ்ட்டெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும் நீச்சல் அடிக்கிறதுக்கு நான் உள்ளார இறங்கவே மாட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் என்னைப் பிடிச்சி தள்ளி விட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் நீச்சலே கற்றுக்கிட்டேன் கற்றுக்கும் பொழுது எனக்கு பயமாக இருக்கும் நிறைய டைமு போய்விட்டு கிணத்துல அங்கிங்கேயும் குளிச்சுட்ருப்போம் குளிச்சுட்ருக்கும் போது அப்போ தான் எனக்கு சரி நீச்சல் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்புறம் பக்கத்து வீட்டிலே பக்கத்து வீட்டிலேருந்து பசங்கெல்லாம் நிறைய பேர் போவோம் நீச்சல் அடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பக்கத்து ஊருக்குப் போவோம் நாங்கள் நிறையா பேர் ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் கிணறுலாம் நிறையா இருக்கும் அங்கே போய்விட்டு நீச்சல் அடிப்போம் நீச்சல் அடிச்சுட்டு ஜாலியாக குளிச்சுட்டு எல்லா கேமெல்லாம் விளாடுவோம் கிணத்துலேயே கேமெல்லாம் விளாண்டு ஜாலியாக குளிச்சுட்டு இருப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஊருக்கெல்லாம் போவோம் ஊருக்கு போய்விட்டு அவங்க கிணத்துலையும் நீச்சல் அடிப்போம் நீச்சல் அடிச்சுட்டு நல்லா ஃபுல்லாக கற்றுக்கிட்டதுக்கப்பறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன் நான் கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கற்றுக் கொடுத்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு குளம் பெரிய குளம் எங்கள் வீட்டுக்குப் பக்கத்துலேயே பெரிய குளம் இருக்கும் அந்தக் குளத்துலையும் நல்லா ஒரு இருபது பேர் முப்பது பேர் போய்விட்டு டெய்லி குளிப்போம் டெய்லியும் நீச்சல் அடிச்சுட்டு ஒரு அங்கேயும் விளாண்ட்டு அப்புறம் ஸ்கூலெல்லாம் ஸ்கூலெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங்கும் போய்விட்டு நீச்சல் அடிப்போம் இதே தான் வேலை ஜாலியாக சுற்றிட்டு அங்கிங்கேயும் சுற்றிட்டு ஜாலியாக இருப்போம் ஜாலியாக நீச்சலெல்லாம் அடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துடுவோம்